அண்ணா என்கிட்ட பணம் இல்லைங்கண்ணா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யுபிஐ இப்படி இந்த மாதிரி தாண்ணா என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி உங்கக்கிட்ட இருக்காண்ணா இல்லை இருந்தால் சொல்லுங்க இந்த மாதிரி கூட நான் பணம் நான் உங்களுக்கு அனுப்பிவுடுருவேன் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கண்ணா அனுப்பிவுடுறேன் பணம் உங்கக்கிட்ட ஓகேண்ணா ஓகே அப்புறம் உங்களுடைய யுபிஐடி இல்லாட்டி ஸ்கேனரு உங்களோட ஜிபே நம்பரு இந்த மாதிரி ஜிபே நம்பர் தான் நம்மளுக்கு ஃபோன் நம்பராக ஒரு சில பேரு வச்சிருக்காங்கண்ணா அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்பிவுட்டுறேன் எவ்ளவோ நீங்கள் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ அனுப்பிவுட்டுறேங்ண்ணா ஓகேண்ணா இப்போ நான் உங்களுக்கு வந்து அனுப்பிவுடுறது வந்து வந்துடுச்சா இல்லைங்களானு நாங்கள் எப்படிண்ணா தெரிஞ்சிக்கிறது அதுக்கு எதாவது இல்லைக கம்பெனிக்கு போயிடுமா இல்லைஉங்கக்கிட்டையே அது தெரிஞ்சிடுமா நான் உங்களுக்கு அனுப்பிவுட்டுறேன் இல்லையாங்கன்னு ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா அப்போது பணம் உங்களுக்கு இப்போ அனுப்பிவுட்டுறேங்கண்ணா உங்களுக்கு எவ்வளோண்ணா ஒரு இரநூறுவா போதுமா அனுப்பிவுட்டுறதுக்கு ஓகேண்ணா ஓகே அப்போது ஒரு இரநூறுவா அனுப்பிவுட்றேங்கண்ணா ஓகே